எனக்கு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாம் எனக்கு ஓட்டுக்காக உக்காந்து சாப்படணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் எனக்கு நிறைய டைம் அப்படி சாப்பிட்டுருக்கேன் ஸ்கூலில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்புறம் எதோ ஃபங்ஷன்ங்கும்போது ரிலேஷன் கூட இந்தமாதிரில்லாம் நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன் இந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடும்போது எனக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அது அதுக்கூட தெரியாது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நான் நிறைய சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதே தனியாக இருக்கும்போது என்னால சாப்பிட முடியாது நிறைய டைம் சாப்பிடாம இருந்து இருக்கேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் நிறைய சாப்பிடுறமாரி எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும் அப்புறம் எதோ ஃபங்ஷன் கோவில் ஃபங்ஷன் இதமாதிரில்லாம் ரிலேஷன் நிறையப்பேர் வருவாங்க அவங்க கூட ரௌண்டாக உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசி சாப்பிடும் போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதனாலயே எனக்கு ஃபங்ஷன் வரணும் எதோ கல்யாணம் நடக்கணும் சீர் இதமாதிரியெல்லாம் இதமாதிரி ஃபங்ஷன் வந்துகிட்டே இருக்கணும் இதேமாதிரி நம்ம எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்படண்ணும் எல்லாம் ஓட்டுக்காக உட்காந்து சாப்படண்ணும் இதுமாதிரி எனக்கு ரொம்ப ஆசை இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரௌண்டாக உட்காந்து சாப்படண்ணும் அவங்க அவங்க சாப்பாடை நாம் நம்ம ஷேர் பண்ணிக்கறது நம்ம சாப்பாடை அவங்க ஷேர் பண்ணிக்கறது இதெல்லாம் பண்ணும்போது ரௌண்டடாக உட்காந்து பேசி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு எல்லாரும் ஓட்டுக்காக உக்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட உக்காந்து சாப்புட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்ருக்கேன் இன்னும் இப்படியே இருக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இதேமாதிரி ரிலேஷன் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதமாதிரி எப்போவுமே பேசி பேசிகிட்டு ரௌண்டாக உட்காந்து சாப்படண்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு தனியாக உட்காந்து சாப்பிடும்போது என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது சாப்பிடாம நிறைய டைம் சாப்பிடாம இருந்துருக்கேன் இதே நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி இருக்கேன் இதமாதிரி நாமெல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம சாப்பு நல்லா சாப்பிடுறோம் அதமாதிரி எப்போவும் இதேமாதிரி ரௌண்டாக உட்காந்து சாப்படண்ணுன்னு சொல்லி இருக்கேன் ரிலேஷன் கூடையும் இதேமாதிரி இருக்கணும் எப்போவும் ரௌண்டாக உட்காந்து சாப்படண்ணும் எதுவும் ஃபங்ஷன்னும்போது நாங்கள் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது அது ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்கும்